நிறைய வந்து முகாம் நடத்திருக்காங்க நம்ம நிறைய திங்க்ஸ் செய்கிறது நிறைய கலைகள் கத்துக்கிறது அந்த மாதிரி பயிற்சி முகாம்லாம் நடத்தியிருக்காங்க அவங்க வந்து ஒரு டென் டேஸுக்கு வந்து அதை ஷெடுல் பண்ணிவிட்டு இதை ஒரு நாளில் இவ்வளோ முடிக்கணும் அடுத்த நாளில் இவ்வளோ முடிக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து நடத்திருக்காங்க சப்போஸ் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு நம்மளுக்கு அந்த டைமில் வந்து முடிக்கணும் அப்படின்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நாளில் டைம் எக்ஸ்டன்ட் பண்ணி நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க நான் ஒன்றை கத்துக்கணுன்னு விரும்ப விருப்பப்பட்டேன் அப்படின்னா நான் எந்த இதை கத்துக்கணுன்னு நினைக்கிறனோ அந்த இன்ஸ்ட்டியூட்டுக்கு போயிருப்பாங்கள்ல தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட போய்ட்டு எப்படி சொல்லி கொடுக்கறாங்க அவங்களோட இது சொல்லி கொடுக்கற டீச்சிங் இது நல்லாயிருக்கா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத நல்லா விசாரிச்சுட்டு அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஓகே அப்படின்னா நான் வந்து அதில் போய் கலந்துக்குவேன்